ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ட்ராயிங் டீச்சரா ஆ ஓகே மேம்

இது நீங்கள் டீச்சராக எடுங்கள் நான் ஸ்டூடெண்ட்டு பேரெண்ட்டாக வர்றேன் ம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணணுமா இப்போவே ஸ்டார்ட் பண்ணணுமா ம் சரி மேம் ஒரு நிமிடம் இருப்பா ஹலோ ஆ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ம் நான் வேறு இது ட்ராயிங் டீச்சிங் பற்றி இது பேசணும் குவாலிட்டிஸ் ஆ இது வகுப்பு வந்து

ஃபோர்த்து வகுப்பு படிக்கிறான் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டுமே கம்பைன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் நாங்கள் ம் ஓகே டைமிங் எத்தனை மணிக்கு நாங்கள் ஈவினிங் டைம் தான் வர முடியும் எதுக்குனா ஸ்கூலுக்கு போய்ட்டு ஆ ஈவினிங் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் மார்னிங் வர முடியாது நாளைக்கு ஆ எஸ் சரி மேம் இது வீக்கெண்டு கிளாஸா இல்லை வீக்லி த்ரீ டேஸா எப்படி கண்டிநியூவா ஓகே சரி ஓகே ஒரு சில டைமில் வந்து திங்கக்கெழம வராட்டி ட்யூஸ்டே அனுப்ச்சிவிட்டுர்றேன் மேம் நான்

ஓகே ம் ஓகே இப்போது ஸ்டார்டிங் வந்து இப்போ ம் பேஸிக்கு இப்போது பேஸிக்கு வந்து பசங்க ஜாயிண்ட் பண்ணாங்க ஆ ஏற்கனவே போகல மேம் இதுதான் ஃபஸ்ட் டைம்மு சரி ஓகே மேம் ஈவினிங் டைமிங் மேம் ம் சரி மேம் ஃபை டு சிக்ஸ் தர்ட்டி வருவாங்க ஆ எஸ் மேம் ஒன்றாந்தேதிலேருந்து வருவான் ஃபீஸ் மட்டும் ஆ ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் லெஸ் பண்ண மாட்டீங்களா மேம் அதே அமௌண்ட்டா ஆ டிஸ்க்கௌண்ட் எதுவுமே இல்லையா சரி ஓகே ஆ சரி ஓகே மேம்

சரி மேம் இது ஃபஸ்ட்டு முடிக்கட்டும் பேஸிக்கு இது முடித்த பிறகு அடுத்த முறை திங்க் பண்ணுவோம் யோசிப்போம் ம் சரி ஓகே ஆ ஓகே மேம் ஆ ஓகே வர்றேன் வேறு எதுவும் இல்லை மேம் ஃபஸ்ட்டு இவங்க ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அது பிரதர் சிஸ்டர் பிரதர் டாட்டர்ஸ் இருக்காங்க இவன் எப்படி பிக்கப் ஆனாக்கா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம் ம் ஓகே ம் ஆ கண்டிப்பாக

கண்டிப்பாக மேம் நாங்கள் எங்க ஓகே நாங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஹப்பி கிட்டே டிஸ்கஷன் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் மேம் ஆ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேம் ம் வேறு எதுவும் இல்லை மேம் அப்புறம் ஓகே மேம் இல்லை மேம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தாக்கா வந்து அவங்க பேரண்ட்டை கூட்டிட்டு வர்றேன் அவங்க அவங்க மைண்ட் ஆஃப் வே எப்படி இருக்கோ வந்து நல்லாயிருந்தாக்கா இது ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ஆ ஓகே தேங்க்யூ